இப்போது நம்ம வீட்டிலையே செய்கிற சில தின்பண்டங்களிருக்கு அந்த தின்பண்டங்களெலாம் நம்ம எப்படி செய்கிறோன்னா பார்த்தீங்கன்னா அதுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தின்பண்டங்கள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்கிறதுக்கு நம்ம மளிகை கடையில் போய் இந்த மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் போதும் அது செஞ்சு முடிச்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பாக்கெட்டு இந்த மேகி பாக்கெட் வேறு நூடுல்ஸ் வேறுங்க நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கு தனியாக செஞ்சு முடிச்சுருவேன் அது எப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் ரை எக் ரைஸ் எக் நூடுல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கில்ல அதெல்லாம் செஞ்சு முடிச்சிர்றோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னால் நிறையா ரெசிபியெல்லாம் இருக்குதுங்க எப்படி செய்கிறதுக்கான ரெசிபி இதெல்லாம் சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நிறையா வந்து செய்யலாங்க அப்புறம் வந்து என்னென்ன தின்பண்டங்கள் வீட்டிலையே செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுஷா இந்த குழிப் பணியாரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த அந்த மைதா மாவு வைச்சு ஏதாச்சும் போண்டா சுட்டெடுக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெச்சுக்கங்க கடலை மாவு வாங்கிட்டு வந்து உருளை கெழங்கு போண்டா போடுறது வாழைக்கா பஜ்ஜி போடுறது இந்த மாதிரி சில சில தின்பண்டங்கள் செய்கிறது எண்ணெயில் பொறிக்கப்பட்ட எண்ணெயில் பொறிக்கப்பட்ட சில தின்பண்டங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே சின்ன சின்ன தின்பண்டங்களெலாம் செய்கிறது வழக்கமா இருக்குதுங்க இதெல்லாம் எப்பெப்போ செய்கிறோன்னா நம்மளுக்கு எப்போது சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ சின்னதாக இந்த மாதிரி தின்பண்டங்களெலாம் செய்கிறது எங்கள் வீட்லெலாம் எல்லாேரு வீட்டிலையும் பொதுவாக வழக்கமா இருக்குதுங்க எப்படி செய்வோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தின்பண்டங்கள் அந்த தின்பண்டங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரெசிபி இருக்குதுங்க அப்புறம் ரெசிபி என்ன ரெசிபின்னு இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மேகி வச்சுக்கலாம் அந்த மேகியை எப்படி செய்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து மளிகை கடையில் போய் பத்து ரூபா பதினைஞ்சு ரூபா இருக்கும் மேகி பதிமூன்றுரூவா இருக்கும் அந்த மேகி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறோங்க மேகி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு கவரை உடைக்கிறோம் கவரை உடச்சதுக்கப்பறம் கவரை உடச்சதுக்கப்பறம் வெச்சுர்றோம் ஒரு தட்டில் கொட்டி வெச்சுர்றோம் வெச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறோம் பற்ற வெச்சதுக்கப்புறம் வ சட்டியை வச்சுட்டு இதுக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவைல்ல மேகிலேயே மேகியில் இல்லை மேகியில் ஒரு பொடிக் கொடுத்துருப்பாங்க மேகி பாக்கிட்டு குள்ளே அந்த பொடியிலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குதுங்க கேரட் துண்டுகள் இதெல்லாம் வெச்சுருப்பாங்க அதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஈஸிங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா வடைசட்டி எடுத்து வெச்சுட்டமா நெருப்பு பற்ற வெச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னால் தண்ணி ஊற்றிரணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் மேகி எடுத்து போட்டுடணும் போட்டுகிட்டு நல்லா அது வந்து கெட்டியாகிருக்குமா மேகி நல்லா தொள தொளதொளதொளன்னு எடுத்து அப்படியே அப்படியே அப்படியே வர்ற மாதிரி வலுவழுன்னு வருமில்ல அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு நல்லா கிண்டிடணும் கிண்டின்னால் தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே கொழ கொழ கொழன்னு ஆகிரும் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் இது ஒரு ரெசிப்பிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சொன்னேன் தெரியுமா இந்த கடையில் தனியாக நூடுல்ஸ்செலாம் நூடுல்ஸ் வெச்சுருப்பாங்க எப்படின்னா ஒய்ட் கலர் பாக்கிட்டில் நல்லா பெருசாக வெச்சுருப்பாங்க அந்த நூடுல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ்சில் சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நூடுல்ஸ் அப்புறம் வந்து நிறையா வகையான நூடுல்ஸ் செய்வாங்க அது எப்படின்னா அந்த நூடுல்ஸ்செலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுர்றாங்க வெச்சதுக்கப்புறம் அதுவும் அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தனியாக எடுத்து வெச்சுர்றாங்க தனியாக எடுத்து வெச்சுட்டு மசாலா தனியாக வடசட்டியில் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மசாலாவை தனியாக அதுக்கு தயார் பண்ணி மசாலா அதுக்குன்னு தனியாக தயார் பண்ணி நூடுல்ஸை அதில் போட்டுடுறாங்க நல்லா போட்டு வதக்கிடுறாங்க அப்புறம் சிக்கன் எடுத்து நல்லா க்ரேவி ஆக்கிடுறாங்க சிக்கனை போட்டு நல்லா க்ரேவி ஆக்கிடுறாங்க அதைப் போட்டு அப்படியே நூடுல்ஸ்ஸை செஞ்சு அதை சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இது வந்து வீட்டிலையும் செய்யப்படுதுங்க இதுவும் சின்ன ஒரு தின்பண்டம் தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி இந்த போண்டா அந்த உருளைக் கெழங்கு போண்டா வெங்காய போண்டா இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்துடுறாங்க ஒரு இருபது ரூபா பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்துட்டு பஜ்ஜி மாவை நல்லா கலக்கிக்கிறாங்க தண்ணியெலாம் போட்டு நல்லா கலக்கிக்கிறாங்க உப்பு போட்டு கிண்டிகிறாங்க கிண்ணதுக்கப்புறம் வாழைக்கா பஜ்ஜி போடுறாங்க எப்படின்னா வாழைக்காய நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் வாழைக்காய எடுத்து அந்த கிண்டி வெச்சமில்ல அந்த மாவு அந்த மாவில் தொட்டு எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்துகிட்டா சுவையான வாழைக்கா தயார் அப்படி செய்கிறாங்க இதுவும் ஒரு சிறு வகையான தின்பண்டங்கள் இதே மாதிரி உருளைக் கெழங்கு போண்டா செய்கிறாங்க நல்லா உருளைக் கெழங்கு வேக வெச்சு மசாலயெல்லாம் தட்டி தூக்கி அப்படியே உருட்டி உருட்டி வைச்சு அதைப் போட்டு அந்த மாவில் பிரட்டி எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தால் உருளைக் கெழங்கு போண்டா தயார் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிக்கள் வீட்டிலையே செஞ்சு கொழந்தைகளுக்கும் பெரியவர்களும் சாப்பிட்றாங்க வெளியே போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி சில ரெசிபிக்கள் சூப்பரானதாக வீட்டில் இருக்கறவங்களுக்கெல்லாம் சாப்பிட அமையுது